ப்ரஷர் குக்கரை ஃபஸ்ட்டு மொத்தமாக சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும் அந்த பெல்ட் சைடு அந்த விசில் சைடு அந்த லாக்கிங் லாக்கிங் சைடு இருக்குதுல அது நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து சாதாரணமாக ஒரு பருப்போ இல்லை ஒரு எதோ கொண்டக்கல்லையோ ஊற வச்சி வேக வைக்கணும் அப்படின்றபட்சத்துக்கு ஊற வைக்க வேக வைக்கிறப்போ அத வந்து கரெட்டான லெவல் தண்ணியை வச்சி ஊற வைக்கணும் அதிகமாகவும் தண்ணி வச்சிரக்கூடாது ரொம்ப அப்படியே அடியில் தீ பிடிச்சி போகிற அளவுக்கு கம்மியாகவும் தண்ணி வச்சி இது பண்ணிடக்கூடாது மீடியமாக லெவல் இல்லை வந்து கொஞ்சம் இப்போது ஒரு க்ளாஸ்ஸு க கடலப்பருப்புக்கு ஒன்ரரை க்ளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கனா ஸோ இவன்தோவாக இருக்கும் அது வெந்து வரதுக்கு அண்ட் எப்போயுமே வந்து இந்த ஸ்லோ குக்கர்னு சொல்வாங்கள அதை வந்து இப்போ இப்போ ரீசெண்டாக வந்தது தான் ஸ்லோ குக்கர்லாம் ப்ரஷர் குக்கரும் ரீசெண்டாக வந்தது தான் இருந்தாலும் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குறது ஸ்லோ குக்கர் என்ன ரீசன் எல்லோருமே வந்து ஒரு ஃபாஸ்டடான லைஃப்பை சூஸ் பண்ணிக்கிட்ட உடனே ஃபாஸ்ட்டான லைஃபில் அவுங்கவங்க இதை செஞ்சப்போதும் இப்படி இருந்தால் போதும் அப்டினு தான் நினைக்குறாங்க அதேமாதிரி தான் இப்போ வந்து ஒரு ப்ரஷர் குக்கர் நம்ம யூஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்குறோம் அதை சொல்கிறமோ அதேமாதிரிதான் ஸ்லோ குக்கர் அழகாக அடி ரைஸஸ்லைஸ வைக்கிறாங்க நெக்ஸ்ட் லெவலில் ஒரு வெஜிடபுள்ஸை கட் பண்ணி வைக்கிறாங்க கொஞ்சோண்டு எக்க போட்டு பாயில் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க அதே மாரி தான் ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணாலும் ப்ரஷர் குக்கர்லாம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு லோ லெவலில் இல்லை வந்து லோவான ஒரு க்ளீனான லெவலில் யூஸ் பண்ணோனாலே கரெக்டாக இருக்கும் எப்போயுமே வந்து ஒரு க்ளீனிங் மெத்தேட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும்